மழை காலங்களெலாம் ஒய ஒயர் மேலே வந்து மரம் இல்லாட்டி ஏதாவது பொருளுங்களெலாம் விழுந்து ஒயர் அறுத்து கீழே விழுந்திருக்கும் அந்த மாதிரி நேரத்துலெலாம் போய்விட்டு அது விழுந்துருக்கிற இடத்துலலாம் போய் தொட்டால் ஷாக் அடிக்கும் அதனால அதெல்லாம் கொஞ்சம் தள்ளியே இருக்கணும் மழை காலங்களில் எதுனால் ஒயர் விட்டிருந்தா அதை சுற்றி இருக்கிற பகுதியெல்லாம் ஃபுல்லாக எர்த்தடிக்கும் மனுஷனுங்கெல்லாம் அதை போயெலாம் தொட்டால் ஷாக் அடிச்சு இறந்து போயிடுவாங்க அதனால அதெல்லாம் அந்த மாதிரி மரம் விழுந்த அந்த இருக்கிற பகுதிகளெலாம் போய்விட்டு ஒயர் மேனை கூட்டிகிட்டு வந்து ஷாக் அடிக்குதா இல்லையான்னு பார்த்துட்டுதான் அதெல்லாம் தொடணும் சின்ன பிள்ளைங்க எல்லாம் அனாவசியமாக கீழே விடக்கூடாது நம்ம ஒயர் அறுத்துருக்கிற பகுதியெல்லாம் கொஞ்சம் பாதுகாப்பாகவே இருக்கணும் அதுக்கு அப்புறம் அதை எப்படி தவிர்ப்பதுன்னால் நம்ம மழை காலங்களில் அதெல்லாம் தொடாமல் வி சின்ன பசங்கள் எல்லாம் யாரும் விடாமல் நாமளே பார்த்துக்கணும் ஒயர் மேனை கூப்பிட்டு வந்து அந்த ஒரு ஒரு மணி நேரத்தில் அதெல்லாம் சரி பண்ணி எல்லா வீட்டுக்கெலாம் கரெண்ட்டு வந்துடணும் அதுக்கு அப்புறம் வீட்டில் இருக்கிற கரெண்ட் ஸ்விட்ச்சு பாக்ஸ்சிலயெல்லாம் கையெல்லாம் உள்ளே விடக்கூடாது விரல விட்டு பார்ப்பாங்க சின்ன பசங்கெளாம் அதெல்லாம் விட்டு பார்க்கக்கூடாது வெளிய ஏதாவது ஒயர் விட்டிருந்தா எடுத்தோவுன்னே போய் அதை தொடக்கூடாது ஷாக் அடிக்குதா இல்லையானு ஃபஸ்ட்டு பார்த்துட்டுதான் தொடணும்